மேடம் ஆ வணக்கம் மேம் சொல்லுங்க மேம்

ஹலோ ம் இருக்குது மேம் ஆ ஓகே மேம் போகலாம் மேம் ஊட்டிக்கு எத்தனை பேர் போகலான்ருக்கீங்க மேம் சரிங்க மேம் ம் மேம் அப்போ ஏழு பேர் போகும்போது பார்த்தீங்கன்னால் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஆகும் மேம் ஊட்டிக்கு போகிறதுக்கு ஆ போகிறதுக்கு முப்பத்தாயிரம் ரூபாய் ஆகும் ட்ரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னால் தனியாக அவர்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தர மாதிரி வரும் மேம் ஆமாம் மேம் ஏழு பேருங்கும்போது நம்ம இன்னோவா கார் அந்த ஏழு பேர் உட்கார மாதிரி பெரிய கார் தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் மேம் அதனால் நம்ம அந்த காரு யூஸ் பண்ணி நீங்கள் போய்விட்டு வர மாதிரி எத்தனன நாள் அங்கே தங்குகிற மாதிரி உங்களோடய ஐடியா மேம் சரிங்க மேம் ரெண்டு நாள் அங்கே இருக்கிற மாதிரி ம் சரிங்க மேம் ஆ ஓகே மேம் ஆமாம் மேம் இல்லை மேம் நீங்கள் போய்விட்டு போய்விட்டு வந்துட்டு நீங்கள் கொடுத்தா போதும் மேம் அந்த ரெண்டு நாளுக்கும் சேர்த்துதான் மேம் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கண்டிப்பாக மேம் சொல்லுங்க மேம் ஆமாம் மேம் ஓட்டுநரே பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லா இடமும் தெரியும் அவர் வந்து கார் ஓட்டுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா இடத்தியுமே சுற்றி காட்டுவார் மேம் அதுக்கென்னு தனியாக நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டாம் மேம் அதனால் அவரே வந்து எல்லா இடத்தையும் சுற்றி காட்டிருவார் ரெண்டு நாளைக்கு நீங்கள் வெள்ளிக் கெழம போகிறிங்கன்னா சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே எல்லா இடத்தையும் சுற்றி காட்டிருவார் உங்களை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போய்விட்டு வந்துருவார் அங்கே உங்களுக்கு நைட்டு தங்குகிறதுக்கும் நாங்கள் வந்து ஆ நாங்கள் இது புக் பண்ணி தரோம் மேம் ரூமும் அங்கேயே உங்களுக்கு நாங்கள் புக் பண்ணி தரோம் மேம்

ஆமாம் மேம் அதுவும் சேர்த்துதான் மேம் முப்பதாயிரம் ரூபாய் அதனால்தான் வந்து இந்த உங்களுக்கு இந்த சார்ஜ் வருது மேம் ஓகே மேம் ம்